இந்த மாடி தோட்டம்னு ஒன்று ஆரம்பித்தேங்க அது என்னான்னால் வா காய் காய்கறி கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் அவன் எந்த மருந்து அடிச்சு தரானான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் நேரம் பார்த்தா அது ஒரு அழுகல் மாதிரி ஆகிப்போது அதனால் நாமளே என்ன பண்ணிணோம் மாடி மேலே ஒரு ஒரு குடில் மாதிரி எல்லாம் வெச்சு நமக்கு தேவையான கத்திரி செடி மிளகாய் செடி ஒரு தக்காளி அதெலாம் நாட்டு காய் ரகத்தை நாம்பளே கொண்டு போய் உருவாக்கி எல்லா செடியும் நம்ம பயிருக்கெலாம் மாடித்தோட்டத்தில் நம்ம கண் எதிர்க்கவே ஒரு உரம் போடாமல் சாணம் மட்டும் போட்டு வேறு அதுக்குண்டான பூச்சி மருந்து லேசாக அதை போட்டு வெச்சா நல்லா இருக்கும் இப்போ நம்ப இயற்கையாக நம்ப சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ப ஓ நம்பக்கிட்டைந்து நேரடியாக ஒரு உற்பத்தியான மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாடி தோட்டத்தை நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சிரமமா பயன்படுத்துங்க அதுக்கு தண்ணி கூட அதிகமாக தேவைல்ல ஒரு நம்ப வீட்டுத் தண்ணி தேவையானது கொஞ்சம் ஊற்றுனா போதும் இப்போ நம்ம அந்த மழைநீர் சேமிப்பெலாம் நம்ம பண்ணுறோம் கொஞ்சம் அந்த மழைநீர் தண்ணி சேர்த்து வெச்சுருந்து அந்த தண்ணிக்கூடும் நம்ம வந்து டேங்க்கு மூலயமா நம்ம பண்ணுறோம் பா தண்ணி அதிகம் தேவைப்பட்ற தோட்டப்பயிர்னால் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும் அதுதான் பண்ண முடியும்